நான் இன்னும் முயற்சி செய்யாத ஆனால் நான் வந்து கற்றுக்கணும்னு நினச்ச ரெசிபிஸ் வந்து நிறையாவே இருக்குது அதுக்கு காரணம் வந்து ஒன்று வந்து அது கஷ்டமாக இருக்குங்கிறது பட் அதையும் தாண்டி நிறைய ரீசன்ஸ் இருக்குது அதெல்லாம் சொல்லணுன்னா வந்து ஒன்று வந்து சம் டைம்ஸ் வந்து நமக்குத் தெரிஞ்சவங்க லைக் நம்ம அம்மா சமைச்சது தான் அதில் தான் வந்து கூடுதலாக இன்னும் நிறையா ஒரு டேஸ்ட் இருக்கும் அதில் தான் வந்து அவங்களுடைய ஓன் ஒரு ஸ்டைல் அதில் சேர்த்துருப்பாங்க ஸோ அது எல்லாம் வந்து அதோடைய ஃபுட்டோடய டேஸ்ட்டை வந்து இன்னும் ரொம்ப நல்லா வந்து எடுத்துக்கொடுக்கும் நல்லாவும் இருக்கும் அதுவந்து நம்ம பண்ணும் போது அவ்வளோ நல்லா வரவும் வராது அவங்களோட கைப் பக்குவம் நமக்கு வரவும் வராது அது ஒன்று அது சில விஷயங்கள் வெளியில் சாப்பிடும் போது தான் அது ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் நம்ம பண்ணி சாப்பிட்றதோட சம் டைம்ஸ் மிச்சவங்க பண்ணி நமக்கு அதை கொடுக்கும் போது நமக்கே அதை சர்வ் பண்ணும் போது அதை வந்து ரொம்ப விரும்புவோம் நான் அந்த மாதிரி விரும்பின நிறைய விஷயங்கள் வந்து ஒன்று வந்து மேன்ச்சோ சூப் நான் எப்போ எங்கள் ஹோட்டல் போனாலும் அந்த மேன்ச்சோ சூப் ஒன்று சொல்லுவேன் அதோடைய அந்த கிரிஸ்பியாக இருக்கிற அந்த சிப்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும் எனக்கு அந்த டேஸ்ட்டே வந்து ரொம்ப நல்லாருக்கும் பட் ஆனால் அதை நான் வீட்டில் என்றைக்குமே ட்ரைப் பண்ணதே இல்லை எனக்கு வந்து அது வந்து நான் பண்ணா அவ்வளோ நல்லா வருமா அப்படின்னும் தெரியலை பட் ஸ்டில் ஆனால் வந்து நான் நல்லா எனக்கு பிடிச்ச இடத்துல போய் அதை நான் நிறையா தடவை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்டு வருவேன் அந்த மாதிரி பண்ணும் போது எனக்கு வந்து அது இன்னும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அதே மாதிரி வந்து நிறையா இருக்குது ஜாங்கிரி ஜாங்கிரி எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலி நான் அதை என்னோடைய லைஃப் டைமில் வந்து நான் ஒரே ஓ ஒரே ஒரு இடத்துல தான் ரொம்ப விரும்பி சாப்பிட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து அதை சாப்பிட்டதே கிடையாது லைக் அதை டேஸ்ட் பண்ணேன் பட் ஆனால் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல அப்படின்னோன நான் விட்டுட்டேன் பட் நான் ஒரு இடத்துக்கு போகும் போது அது ரொம்ப நல்லா இருந்துச்சி அது வந்து எனக்கு சாப்பிட்ணுங்கிற ஒரு டெம்டேஷனே எனக்கு அப்போ தான் வந்துச்சு அன்றைக்கி தான் வந்து நான் முத முதலா சூப்பராக வந்து அந்த ஜாங்கிரியை சாப்பிட்டேன் அந்த டேஸ்ட் வந்து என்னைய ரொம்ப ரொம்ப அட்ராக் பண்ணுச்சு அண்ட் அதை வந்து எனக்கு நான் வீட்டில் பண்ணதே இல்லை அதை பண்ணனும் அப்படின்னு நினைப்பேன் பட் ஸ்டில் நான் வந்து அந்த பிளேஸில் தான் போய் சாப்பிட்ணும் அப்படின்னு நான் இன்றை வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் திரும்பி நான் வந்து அந்த இடத்துக்கு போனேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை டேஸ்ட் பண்ணாம வரவே மாட்டேன் அதுக்கு மை செகண்ட் டைம் இது வந்து முன்னாடி வந்த ஃபஸ்ட்டு அண்ட் இனிமேல் சாப்பிட்டாலும் நான் அங்கே தான் சாப்பிட்ணும் அப்படின்னு இருக்கேன் பிகாஸ் அந்த டேஸ்ட்டே வந்து சூப்பர்வா இருந்துச்சு ஸோ எனக்கு அதை திரும்பி ரெப்ளிகேட் பண்ணனும் அப்படின்னு வந்து பெருசா ஐடியாவும் இல்லை அது கஷ்டமாக இல்லையாங்கிறதை தாண்டி அந்த இடம் அந் அவங்க பண்ணிக் கொடுத்தது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி கேக்ஸ் நான் நிறையா டைம்ஸ் வந்து யூடியூப் பார்க்கும் போது வெளியில் போய் சாப்பிடும் போது அந்தமாதிரிலாம் வந்து என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்லலாம் யாராச்சும் வந்து பண்ணிணாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சம்டைம்ஸ் வந்து நானும் பண்ணிப் பார்க்கணும் அப்படின்னு எனக்கும் ஆசை வரும் பட் ஏன்னே தெரியலை நான் ஒரு தடவைக்கூட ட்ரைப் பண்ணதே இல்லை ஒன்று வந்து அதோடய ப்ராஸஸும் கொஞ்சம் கஷ்டம் அதில் வந்து எல்லாம் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணனும் ஒரு ஒரு ஸ்டெப்மே வந்து ரொம்ப கேர் எடுக்கணும் டெக்ரேஷனாக இருக்கட்டும் அந்த கேக் மேக் பண்ணுறதா இருக்கட்டும் எதுனாலும் அதில் வந்து எல்லாம் கஷ்டம் அதோடய கன்சஸ்டென்ஸி எவ்டிரிதிங் எல்லாம் ப்ராப்பராக இருக்கணும் ஸோ அக்யூரேட்டா அவ்வளோ பர்ஃபெக்டாக நான் பண்ணுவேனா அப்படின்னு எனக்கு தெரியலை அண்ட் அதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் கூட தேவை ஸோ அதனால நான் அதை ட்ரைப் பண்ணாமே இருக்கேன் நான் வந்து எனக்கு பிடிச்ச இடத்துல போய் எனக்கு பிடிச்ச கேக்ஸ் அண்டு அந்த மாதிரி டெஸர்ட்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்துருவேன் அண்டு இன்னொன்று வந்து நான் சாப்பிட்டதும் இல்லை ஆனால் நான் பண்ணனும் அப்படின்னு ஒரு ஆசை அப்படின்னா வந்து குனாஷா அது வந்து ரொம்ப இப்போ ட்ரெண்டிங்கா போயிட்ருக்கு எனக்கு வந்து அதை வந்து நான் டேஸ்ட் பண்ணல பட் ஆனால் நான் சாப்பிட்ணும் அப்படின்னு எனக்கு ஆசை சம்டைம்ஸ் நம்மளே பண்ணலாமா அப்படின்னும் வந்து ஆசை இருந்துருக்குது அது வந்து நான் இனிமேட்டு பண்ணுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது ப்ராஸஸ் பெருசு இல்லை பட் ஸ்டில் ஆனால் நான் பண்ணதே கிடையாது டேஸ்ட்டும் பண்ணதில்லை ஆனால் எனக்கு ஃபுல்லா அந்த ஒரு ஆர்வம் சின்ன ஆர்வம் இருந்துகிட்டே இருக்குது ஸோ அதனால கண்டிப்பாக நான் வந்து அதை பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி குக்கிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது சில விஷயங்கள் சில பேர் பண்ணிணா அது ரொம்ப நல்லாருக்கும் அந்த ரெசிபி அப்டிங்கிறதுனால் நான் ட்ரை அவுட் பண்ணமாட்டேன் சிலது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் ட்ரை அவுட் பண்ணமாட்டேன் ஸோ இந்த மாதிரி காரணங்களால் தான் சில டிஷ்ஷஸ் நான் ட்ரை அவுட் பண்ணலை ஆனால் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சேனா நான் எல்லா டிஷ்ஷும் ட்ரை அவுட் பண்ணுவேன்